மலேரியா டெங்கு போன்ற கொசுக்களை தடுக்க நம்ம சுற்றுபுறத்த சுத்தமாக வெச்சுக்கணும் நெகிழி பைலாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்பறம் நீர் தேங்கற எடம் அதுல்லாம் பார்த்துக்கணும் அப்புறமா நெகிழி பை டயர் அது மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும் கொட்டாங்குச்சி அதெல்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணி வெச்சிக்கணும் நம்ம டெங்கு காய்ச்சல் நின்றதற்கு பப்பாளி இலையில சாறு பிழிஞ்சி குடிக்கலாம் அப்றம் நம்மளே நம்மை தற்காத்துக் கொள்ளணும் கொசு கடிக்காமல் கொசு வலையில் படுத்துக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் அப்புறமா நம்ம சாப்பறது உணவு எல்லாம் ஹெல்தியாக எடுத்துக்கணும் சுடு தண்ணிர் குடிக்கணும் குட்டைங்கள்லாம் நீர் தேங்காமல் பார்த்துக்கணும் இந்த எடத்த சுற்றுபுறத்த சுத்தமாக வெச்சுக்கணும் அப்படி நமக்கு காய்ச்சல் உடல்வலி தலைவலி இருந்தால் நம்ம அருகில் இருக்கிற மருத்துவமனையை போய் அணுகணும் கன்சல்ட் பண்ணா போதும் நம்ம நம்மளே அதுக்காக வெச்சுக்கிட்டு வீட்லேயே டேப்லெட் போட்டுகிட்டேல்லாம் இருக்கக்கூடாது டேப்லெட் போட்டுட்டேலாம் இருக்கக்கூடாது கன்சல்ட் பண்ணா போதும் கொசு இந்த சுற்றுபுறத்த நம்ம எப்போதும் சுத்தமாக வெச்சுகிட்டா தான் நம்மளுக்கு எந்த நோயாக இருந்தாலும் பரவாது நீர் தேக்கம் எதுவும் கொட்டாங்குச்சி அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்போ தான் நம்ம சுத்தமாக இருந்தால் தான் நம்ம கொசு முட்டையிட்டு அதுலேருந்து மறுசுழற்சி எதுவுமே செய்யாது கொசு பரவாமல் இருக்கும் நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கணும் பாதுகாப்பாக அப்போ தான் நம்ம வந்து கொசு இது டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற நோய்கள் பரவலாம் நம்மள காலையில கொசு பாதிக்குன்னு கொசுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கமா இயற்கையாகவே நம்மளே வீட்டிலேந்து பார்த்தா மாதிரி செஞ்சால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்